கொஞ்சம் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்னை பற்றி சொல்லணுனா நான் வந்து என் கூட ரெண்டு பேரு ரெண்டு பேரு இருக்காங்க எனக்கு ஒரு அக்கா அப்புறம் ஒரு அண்ணன் இருக்காங்க நான் தான் கடைசி அண்ணணை பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க நானும் அக்காவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம் கஷ்டப்பட்டு படித்தோம் எங்கள் அக்கா வந்து நல்லா படிப்பாள் நான் கொஞ்சம் ஆவரேஜா படிப்பேன்ன் ஆனால் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட்டோட இருப்பேன் ஸோ ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால் அந்தளவுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை ஸ்போர்ட்ஸ்லியும் ஜூனியர் லெவலில் பிளே பண்ணேன் இருந்தாலும் அதையும் கண்டினியூ பண்ண முடியல அப்புறம் டூவல்த் ரொம்ப பிரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக இருந்ததுனால் டூவல்த்தில் சுத்தமாக மார்க் இல்லை ஆனால் பாஸ் ஆகிட்டேன் டூவல்த் முடிச்சுட்டு காலேஜ் சேர்க்க மாட்டேன் அப்படின்னாங்க அழுது புரண்டு எப்படியாது காலேஜ் சேர்த்தே ஆகணும் இல்லை கவர்மெண்ட் காலேஜுக்காது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டை போட்டு எப்படியோ சேர்ந்தேன் ஆனால் கவர்மெண்ட் காலேஜுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டு உமன்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டாங்க உமன்ஸ் காலேஜில் ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் தான் ஸ்கூலும் உமன்ஸ் ஸ்கூல் தான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன் காலேஜும் ஓரளவுக்கு அவங்க சொல்லியே அனுப்பினாங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபெயிலானேன் அப்படின்னா நான் அடுத்த மன்த்து அடுத்த செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன் நீ ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆனாலும் நான் ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லியே தான் ஜாயின் பண்ண வச்சாங்க நானும் படித்தேன் ஆனால் மேக்சு பேப்பரில் சுத்தமாக கொஸ்ஷன் ஒன்று கூட படித்ததே வரல செமஸ்டரில் அந்த ஹால்லியே கொஸ்ஷின் பேப்பரை கசக்கி போட்டேன் அப்புறம் என்ன பண்றது தெரியாமல் கொஸ்ஷினையே ஆன்சராகவும் ஆன்சரையே கொஸ்ஷினாவும் எழுதி எப்படியோ முடித்துட்டேன் ஓரளவுக்கு தெரிஞ்ச கொஸ்ஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன் மேக்ஸில் ஆனால் பாஸ் ஆகிட்டேன் ஸோ கடவுள்கிட்டாலாம் வேண்டி எப்படியோ பாஸ் ஆகிட்டேன் அடுத்த செமஸ்டர்லாம் படித்து ரொம்ப எல்லா பிரைவேட் ஸ்கூல்லேருந்தும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க என் கூட அவங்க கூட போட்டி போட்டு படிக்க முடியுமா அப்படின்ற டவுட்டில் நான் நின்றுறலாமான்னு கூட யோசித்திருக்கேன் ஆனால் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது ரொம்ப சின்ன விஷயம் தான் படிக்கணும்னு உட்காந்தா எப்படியாருந்தாலும் படிச்சிடலாம் படித்துட்டு எப்படியோ பாஸ் ஆனேன் ஓரளவுக்கு டீசண்டான மார்க்கு பர்சன்டேஜ் எடுத்தேன் சவண்ட்டி த்ரீ கிட்ட எடுத்தேன் எடுத்துட்டு காலேஜ் முடித்திட்டேன் வேலைக்கு வெளியே போகிறேனு கேட்டால் அவங்க எதுக்கு படிச்சேன்னே மறந்துவிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் உள்ளூரிலே ஒரு நர்சரி ஸ்கூலில் நர்சரி ஸ்டாஃப்பாக ஜாயின் பண்ணேன் அங்கே ஆயம்மா வேலையோட மோசம் அங்கே வந்து சின்ன பசங்களை பார்த்துக்க சொன்னாங்க சாலரியும் ரொம்ப கம்மிதான் சரி பரவாயில்ல ரெண்டு மணி மூணு மணிக்கல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு அது கொஞ்சம் நாளைக்கு செய்தேன் அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் சென்டரில் ஜாயின் பண்ணி அங்கே கொஞ்சம் நாள் வொர்க் பண்ணேன் அங்கேயும் வந்து ரொம்ப டார்சராக இருந்துதுனால் அங்கேயும் கண்டினியூ பண்ண முடியலை என்னால் அங்கே இருந்து டிசைனிங் ஜாப்புக்கு அங்கேருந்தே மாறிவிட்டேன் அதுக்கு நடுவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய வந்ததால் கொஞ்சம் ஒரு டு டு த்ரீ மன்த் மாதிரி ஃபோர் மன்த்து கிட்ட பிரேக் எடுத்துக்கிட்டேன் எந்த வேலைக்கும் போவாமல் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யு அப்படின்றனால அப்புறம் ஹெல்த்தெலாம் ஓரளவுக்கு சரியான உடனே திரும்பியும் வந்து அப்படியே எப்படி இருக்க முடியும் சொல்லிட்டு திரும்பியும் ஒரு வேலையை ஜாயின் பண்ணேன் அங்கே போனது இருக்கிறதுலையே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அங்கே தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் டிசைனிங் அப்புறம் போட்டோஷாப் அப்புறம் டாலி இதல்லாம் வந்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் நம்பி நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க பெரிய பெரிய மிஷினை ஆப்ரேட் பண்ணேன் பிரின்டிங்கில் நிறைய மிஸ்டேக்கும் பண்ணேன் அது எல்லாமே வந்து நடந்துச்சு அதுலேருந்து வெளியே வந்த உடனே காலேஜ்லேயே நான் படித்த காலேஜ்லேயே திரும்பி ஜாயின் பண்ணேன் ஸ்டாஃப்பாக லேபு லேப் இன்சார்ஜாக ஜாயின் பண்ணேன் லேப் இன்சார்ஜாக ஜாயின் பண்ணி அங்கேயும் கொஞ்சம் நாள் வொர்க் பண்ணேன் அங்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல எதுக்கு வொர்க் பண்றோனே தெரியாமல் வொர்க் பண்ணிட்டிருந்தேன் ஆனால் சேலரிலாம் ப்ரா கரெக்டாக வந்துடுச்சு இருந்தாலும் அங்கேயிருந்து அதுக்குள்ள மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் மேரேஜ் பண்ணிகிட்டு வந்து இங்கே ஒன்றுமே நடக்கலை பிளாங்க்கா போய்கிட்டுருக்கு இவ்வளவுதா நான்